இப்போ ஒரு பாடல் பாடணும் அப்படினா வந்து குரல் வளம் ரொம்பவே முக்கியம் நான் என்னுடைய குரல் வளத்தை நான் எப்படி வளர்த்துப்ப அப்படினா கோல்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன் எக்ஷாம்பிள்க்கு ஐஸ் கிரீமாகட்டும் கோல்டு வாட்டர் இந்த மாதிரி வந்து ஜலதோஷம் உண்டாக்கிற எந்த பொருளையும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்போது தான் வந்து என்னோடய குரல் வந்து நல்லா எல்லோருக்கும் கேட்குற அளவுக்கு இருக்கும் அப்புறம் வந்து நான் தினமும் பயிற்சி எடுப்பேன் நான் காலையில் ஒன் ஹார் வந்து கண்டிப்பாக நான் வந்து பயிற்சி எடுப்பேன் ஏன்னால் அப்போ தான் அதுடைய வார்த்தைகளும் வரிகளும் ராகங்களும் எனக்கு நியாபகம் இருக்கும் அது பயிற்சி எடுக்க எடுக்க தான் அது வரும் ராகங்கள் நான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபிரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டேயோ நான் வந்து பாடி காமிப்பேன் அதை பாடி காமிக்கிறது மூலம் அவங்க வந்து அதில் ஏதாவது குற இருந்தால் அவங்க வந்து சொல்லுவாங்க அதை வந்து நான் மாத்திப்பேன் இந்த மாதிரி தினமும் பயிற்சி எடுக்கிறதுனால நான் என்னுடைய கலைய வளர்த்துக்கிறன்